இப்போது கிராமத்தில் விளையாடுற விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் இப்போதைக்கு எல்லா கிராமத்திலியும் விளையாடுற ஒரு ரெண்டு மூணு விளையாட்டு தான் இருக்குது அதில் ஒன்று மொதோல் முக்கியமானது மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் ரெண்டாவது முக்கியமான விளையாட்டு கபடி மூணாவது முக்கியமான விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா வாலிபாலுன்னு சொல்லுவாங்க வலை கூடைப்பந்து இல்லை வலைப்பந்துன்னு சொல்லுவாங்கனு நினைக்கிறேன் இது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா க மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்சது நிறைய பேர் சேர்ந்து விளையாடலாம் ரொம்ப பெரிய இடம் தேவை அதை விளையாடும் போது பார்த்திங்கன்னா என்ன எல்லாத்தோடையும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ஒரு ஒரு புரிதல் இருக்கும் அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த மட்டைப்பந்து ரொம்ப விருப்பம் அது எப்படி விளையாடணும் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு ஒரு உலக லெவல்லேயே ஒரு ஒரு வ வ வழி வழிமுறை இருக்குது ஆனால் உள்ளூருக்கு ஏற்ற மாதிரி வழிமுறைகள் மாற்றி மாற்றி வச்சுக்கிறோம் விதிமுறைகள் வழிமுறை எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க பொதுவாக என்ன வழி விதிமுறைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அணி இருக்கணும் ரெண்டு அணிலையும் பதினோரு பதினோரு பேர் இருக்கணும் அந்த பதினோரு பதினோரு பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்திட்ட ஒரு நாலு பேர் பந்து போடுற பந்து வீசணும் மீதி ஒரு ஆறு பேர் பார்த்திங்கன்னா பேட் அதாவது மட்டை அடிக்கணும் ஒருத்தர் வந்து பின்னாடி பால் பிடிக்கிறவங்களா இருக்கணும் இதே மாதிரிதான் ரெண்டு அணிலையும் இருக்கணும் அது நம்ம பார்த்து எத்தனை பந்து வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஓவர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆறு ஆறு ஆறு பந்து அந்த ஆறு ஆறு பந்து மட்டும்தான் மொத்தமாக ஒரு பத்து வச்சுக்கலாம் இருபது வச்சுக்கலாம் ஐம்பது வச்சுக்கலாம் நூறு வச்சுக்கலாம் அது அவங்க அவங்களுடைய நேரம் கால அளவை பொருத்து இருக்குது அது வந்து இப்போது ஒரு அணி வந்து ஒரு ஒரு ஒரு ஐம்பது ஓட்டம் எடுக்கிறாங்க ஒரு எழுவது ஓட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா எதிர் அணி வந்து அதே வந்து அந்த எழுவது ஓட்டம் எலுத் எழுவத்தி ஒரு ஓட்டம் எடுத்து வெற்றி பெறணும் இல்லை அப்படின்னா அவங்க தோல்வியுற்றாங்கன்னு அர்த்தம் இது வந்து எல்லா ஊர்லையுமே இருக்குது எல்லா கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே இப்போது ஒரு நாலு வயது பையன்லேருந்து அறு ஐம்பது வயது ஆட்கள் வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுவாங்க காரணம் அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கே அது ரொம்ப ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கும் இந்த ஒரு மட்டைப்பந்து விளையாடுறதுக்காக வாரத்தில் ஆறு நாள் காத்திருந்து ஏழாவது நாள் போய் காலையில் விடியக்கார்த்தால ஆறு மணிக்கெல்லாம் போய் இடம் பிடிச்சு அந்த இடத்துல மட்டைப்பந்து விளையாடுணும்னு சொல்லிவிட்டு இப்போவும் நிறைய ஒரு முப்பது வயதுக்கு நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த ஆர்வத்தெயெல்லாம் தடுக்கவே முடியாது காரணம் அந்த விளையாட்டு மேலேவுள்ள ஈர்ப்பு அதனால் தான் அது எது இது கிராம விளையாட்டுன்னு சொல்ல பெரிய உலகளாவிய இதுக்கு ஒரு பெரிய சந்தையே இருக்குது இருந்தாலும் உள்ளூர்லெலாம் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுற ஒரே விளையாட்டு கிரிக்கெட் மட்டும்தான் அது என்றைக்குமே அது குறையவே குறையாது இன்னொன்று கபடி கபடி அது ரொம்ப ஒரு வீரத் வீர மட்டுமே விளையாடுற ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும் ஏன்னால் அது உடம்புடைய வலு ரொம்ப உபயோகப்படும் ஆனால் மட்டைப்பந்து அப்படி இல்லை மட்டைப்பந்துக்கும் உடம்புடைய வலு தேவும் வலு தேவை ஆனால் அதை விட உடம்பு வலி உடம்பு வலு இருக்கணுமான்னு கேட்டால் கபடிக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் மட்டைப்பந்துக்கு அப்படி தேவை கிடையாது மட்டைப்பந்துக்கு பந்து எடுத்து நம்ப எந்த அளவுக்கு வேகமாக வீசுகிறோமோ அது தான் ரொம்ப முக்கியமாக தெரியும் அதே மாதிரி அந்த மட்டையை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம வேகமாக அடிக்கிறோமோ அது தான் கணக்கு இருக்குது ஆனால் கபடி அப்படி கிடையாது கபடி ஒரு மனிதனையே தூக்கணும் தள்ளி விடணும் அது அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வீரம் இருக்கணும் வீரம்கறது உடல் வலுவைதான் சொல்கிறேன் மற்றபடி எல்லா விளையாட்டிலையுமே ஒரு வீரம் கலந்துதான் இருக்கும் ஆனால் கபடி அப்படி கிடையாது இன்னொன்று வலைப்பந்துன்னு சொல்கிறேன் வலைப்பந்துன்னு சொல்லுவாங்க கூடைப்பந்துன்னு சொல்லுவார் கூடைப்பந்துன்னு சொல்வது வேறு விளையாட்டு வலைப்பந்து வலையை கட்டி விட்டுருவாங்க அதில் அந்தாண்டை ஒரு எட்டு பேர் இந்தாண்டை எட்டு பேர் அதே மாதிரி கபடிக்கும் பார்த்திங்கன்னா அந்தாண்டை ஒரு ஏழுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த விளையாட்டை பற்றி அவ்வளோக்கா தெரில ஆனால் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி ஓரளவுக்கு நிறையாவே தெரியும் காரணம் அதில் நான் முழுக்க முழுக்க அதே வேலையாக பொழப்பாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த அடுத்த நாளைக்கு கூட நாங்கள் என்ன பண்ணப் போகிறோன்னா ஒரு வெளி இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு சு சுற்று மாதிரி நடக்கும் முப்பத்தி ரெண்டு அணி வருவாங்க அதுலிருந்து ஒரு பதினாறு அணி வெற்றி பெறுவாங்க அதுலிருந்து ஒரு எட்டு அணி எட்டு அணி மறுபடி வருவாங்க அதுலிருந்து ஒரு நாலு அணி வெற்றி பெறுவாங்க அதுலிருந்து ஒரு ரெண்டணி வெற்றி பெறுவாங்க அந்த ரெண்டணியில் ஓர் அணி வெற்றி பெறும் அதனால் நாளைக்கு நாங்கள் போகிறோம் அதனால் கி எல்லா கிராமப்புறயிலும் கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விளையாட்டு